ஹலோ ஆமாம்ங்க சரிங்க அப்படிங்களா சேரி சரிங்க சே

ஆஹான் சேரி சரிங்க மணிகட்லைனா எப்படி மணி எது வலி ரொம்ப இருக்குதுங்களா வலி ரொம்ப எதாவது நீங்கள் வீட்டில் எதா ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டிங்களா அப்படிங்களா பெ பெய்ன் கில்லர் எதாவது போட்டுக்கிட்டிங்களா பெய்ன் கில்லர் எதாவ் போட்டிங்களா ஆ சேரி சரிங்க டேப்லெட் என்ன டேப்லெட் சாப்பிட்டிங்க ஞாபகம் இருக்குங்களா அப்படிங்க அப்படிங்களா சேரி சேரி சரிங்க ஓ ரொம்ப வலியா இருக்குதுங்களா நீங்கள் ம் முதல அடிப்பட்ருச்சுன்னா நம்ம வந்து எண்ண கட்டுலாம் இப்பலாம் வந்து ரொம்ப அதெலாம் போடக்கூடாது அம் நீ நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்லாம் இந்த ஸ்கான் பண்ணி பார்க்கலாம் எக்ஸ்ரே கூட வேண்டியது ஸ்கான் பண்ணி பார்த்தோம்னா நம்பளுக்கு என்னங்கறது தெரிஞ்சிரும் எதாவுது எலும்பில் அடிப்பட்ருக்குதா இல்லை சவ்வு வீக்கமாயிருக்குதா அப்படிங்கறது தெரிஞ்சிக்கலாம் ம் நீங்கள் எப்போ வரிங்க ஆமாம்ங்க ஸ்கான் பண்ணி பார்த்தா தான் அது என்னங்கறது டீட்டெயிலாக தெரியும்

இன்னிக்கு வந்து அப்பாய்ன்மெண்ட்டு எதுவும் இல்லைங்க இது ஃபுல்லாக ஆயிடுச்சு எல்லாமே நாளைக்கு பார்த்துக்கலாங்க நாளைக்கு வந்து டென் டூ லெவன் வரைக்கும் டைம் இருக்குதுங்க ஹாஸ்ப்பிட்டல் நாங்கள் நைன் ஓ க்ளாக்குள்ளே ஓபன் பண்ணிவிடுவோம் டென் டூ லெவன் அப்பாய்ன்மெண்ட் டைம் போட்டுக்காலாங்களா ஆ ஸ்கான் பண்ணி பார்த்துட்டு நம்ம டாக்ட்ரு பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லுல்றாங்கன் பார்க்கலாம் கட்டு போடுறதுனாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லை நீங்க ட்ரீட்மெண்ட் மட்டும் போதும் அப்படினாலும் நம்ம ஹாஸ்ப்பிட்டல்ல கூட அதர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கு இங்கே போடுறதுன்னா போட்டுக்கலாம் சரிங்களா அப்புறோம் பெய்ன் பார்த்துட்டு கூட நீங்கள் நல்லா இருந்துச்சுன்னா அப்புறோம் வந்து டேப்லெட் எதாவது சாப்பிட்டு பார்த்துக்கலாங்க ஓகேங்களா ஆ ஓகேங்க ஆ உங்கள் நேம்மு இந்த நம்பரு இதே ரெஜிஸ்டர் எடுத்துக்லாங்களா ஓகேங்க ஆ ஓகேங்க ஓகேங்க ஆ ஓகே காலையில் ஒரு டென் டூ லெவன் வரைக்கும் டைம் இருக்குதுங்க உங்களுக்கு அப்பாய்ன்மெண்ட் டைம் அதான் கொடுத்துருக்கு நீங்கள் வாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் ஓகேங்களா